ஸோ கடலூர் மாவட்டம் வரலாறுனா என்னென்னா சொல்வாங்கன்னா சில்வர் பீச் காலேஜி இதெலாம் வந்து வரலாறு சிறப்பு மிக்கது அப்புறம் வந்து வடலூரில் கடலூர்லேயே இப்போ வந்து ஃபேமஸ் என்னென்னா வடலூர்ன்னு சொல்வாங்கள் வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் சபைனு சொல்வாங்கள் அந்த சபையில் அவர் அன்றைக்கு ஏற்றி வச்ச அந்த விளக்கு கூடம் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுதுனா அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால் மக்களும் பயனைடைகிறாங்க அதனால் மதிய உணவு ஒரு சாப்பாடு கூடம் வந்து அந்த சாப்பாடு வந்து பசியோடய இருக்கிறவங்க போய் சாப்பிட்னுன்னு நினச்சிருந்தா அங்கே போய் சாப்பிடுக்கிட்டு அவங்க பசியை வந்து தீத்துக்கிறாங்க இதனால் வந்து மக்கள் வந்து பயனடைகிறாங்க